ஸோ இப்ப வந்து வீடு கட்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயோம் ஏனால் வீடு கட்டி பார் கல்யாணம் முடிச்சி பார் கிணறு வெட்டி பாரும்பாங்க இப்போ இந்த வீடு கட்டுறது அப்படிங்குறது வந்து நம்ம முதல் முதல் அந்த வீட்டை வந்து கட்டுறதுக்கான நிலம் அந்த நிலத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணனும் சுத்தம் பண்ணுறது அப்படிங்குற போது பூமி பூஜைன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க அந்த பூமி பூஜையை வந்து முதல் கட்டம் பூமி பூஜை போட்டுடறோம் இதை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்ன்னா சதவிக்கணும் இடத்த வந்து கொஞ்சம் எச்சு கம்மி வரும் இப்படி கோணல் மானலாக போகிறத்துக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இடத்த நம்ம வந்து ப்ளான் பண்டி வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டக்குள்ளெ அப்படினா முதல்ல குபேர மூலை என்ன பண்டும் அக்னி மூலை என்ன பண்டும் வாயு மூலை என்ன பண்டும் ஜக மூலை என்ன பண்டும் அப்படினு சொல்லி ஒரு நாலு மூலைக்கும் வந்து நாம் கணிச்சு கணிச்சு எடுக்கிறோம் அந்த ஜல மூலைங்குறது தண்ணி சம்மந்தப்பட்டது வரும் தண்ணி ஜல மூலைக்கு போகும் வாயு மூலைங்கிறது வந்து டாய்லட் பிரச்சினை வந்து வாயு மூலைக்கு போய்டும் அக்னி மூலை அப்டிங்கறது வந்து சமையல் அறை அந்த சமையலறை அங்கே போய்டும் இது வந்து குபேர மூலை அந்த குபேர மூலைங்கிறது முக்கியமான மூலை ஆனால் அந்த குபேர மூலையை தான் நாம்ம நல்லா கவனிக்கணும் அந்த குபேர மூலைக்கும் மேல உசத்தணும் முதல வந்து குபேர கை அந்த மேற்கு பக்கம் தென் மேற்கு பக்கம் தான் மேலே வரணும் அத வந்து பண்டி பண்ணனும் அப்படி பண்றப்ப மனையடி சாஸ்த்ரம் பிரகாரம் ரூமில் வந்து அமைக்கணும் மற்ற டாய்லட்டாக இருந்தாலும் சரி அல்லது டாய்லட் கூட அதுக்கான வராது சமையலறையாக இருந்தாலும் ஹாலாக இருந்தாலும் மற்ற இதில் பூரா அந்த வாஸ்து முறைப்படி அமைக்கணும் அதை முறைப்படி அமைச்சுட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சினையும் வராது இன்னும் கிராமத்திலையும் பார்க்க போனா சிமெண்ட் சாதாரண சிமெண்டாட்டம் தான் போடுவாங்க சிமெண்ட்டாட்டம் போட்டாலுமே நம்மளுக்கு வந்து முறைப்படி இந்த இது பண்டுவாங்க இதையெல்லாம் பண்ணி வீடு கட்டி முடிச்சுட்டு அப்புறம் கிரகபிரவேசம் பண்ணுவாங்க முதல்ல பண்ணுறது பூமி பூஜை அது என்னென்னா அந்த பூமி பூஜை எதுக்காக அப்படின்னா நமக்கு முன்னாடி அந்த இடத்துல எது வேணாலும் நடந்திருக்கலாம் அது எப்படி வேணா இருந்திருக்கலாம் எது வேணா நடந்திருக்கலாம் அதுக்காக வந்து அதை சுத்தம் பண்ணுறோம் இப்போது ரெண்டாவது வந்து அந்த கிரகபிரவேசம்ங்கிறது வந்து அந்த கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் வந்து எதும் வரக்கூடாது அப்படிங்குறது தான் கிரக பிரவேசம் இதனால வந்து வீடு கட்டக்குள்ளெ வந்து நாம் பார்த்து இடத்த சதவிச்சு நாலு மூலைக்கு அந்தந்த மூலைக்கு தக்கவாறு நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும்